ஆ சொல்லுங்க ஆ ஆமாம் ஜிடி ஈவென்ட்ஸ் மேம் தானே ஆ சொல்லுங்க மேம் ஆ சொல்லுங்க ஆ ரொம்ப சூப்பராக இருந்தது மேம் ஆ யா வந்த கெஸ்ட்டு எல்லாேருமே ரொம்ப பாராட்டினாங்க ரிசெப்ஷனும் சரி அண்டு முகூர்த்தமும் சரி ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்திங்க எஸ்பெஷலி உங்களோடய ஸ்டேஜ் டெக்ரேஷன் ஆமாம் ஸ்டேஜி டெக்ரேஷனெலாம் சூப்பராக இருந்தது மேம் எல்லாேருமே ரொம்ப பாராட்டினாங்க வந்தவங்க எல்லாம் ஸோ எல்லாேருமே உங்கள் கான்டேக்ட் நம்பர் கூட வாங்கி இருக்காங்க அடுத்தது அவங்க வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன்னால் கூட உங்களை கூப்பிலான்ட்டு நானும் கொடுத்துட்டேன் ஆ

ஆ பார்த்தேன் மேம் அதுதான் அதுதான் கொஞ்சம் யுனிக்காக இருந்தது எல்லா வீடு எல்லா ஃபங்க்ஷன்லேயும் பார்க்குற நேம் போர்டு இருந்தது நல்லா இருந்தது கேட்ரிங் இது கூட சர்வீஸெலாம் சூப்பராக இருந்தது மேம் சாப்பாடெலாம் எல்லாேருமே ரொம்ப எஸ் மேம் ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்போ நிறையா யுனிக்காக சில ஐட்டம்ஸெலாம் போட்டிருந்திங்க ஸோ எல்லாேருமே ரொம்ப பாராட்டினாங்க இல்லை மேம் எல்லாேருமே பாசிட்டிவ் ஃபீட் பேக் தான் ஆமாம் முக்கியமாக பையன் வீட்டில் வந்து நல்லாவே பாசிட்டிவ்வான ஃபீட் பேக் கொடுத்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது நல்லா பண்ணி இருக்கீங்க நல்லா செலவு பண்ணி ரொம்ப செலவு பண்ணிங்களோ அப்படின்லாம் கேட்டாங்க ஸோ இல்லை அவங்க ரீசனபில் அஃபர்டபில் தான் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்க மேம் கண்டிப்பாக அடுத்து அடுத்து வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னால் உங்களை தான் நாங்கள் கான்டேக்ட் பண்ணுவோம் ஆ கண்டிப்பாங்க மேம் ஸோ இதை எங்கள் ரிலேட்டிவ் சைட் மூணு பேர் கூட உங்கள் நம்பரு தான் சப்போஸ் கால் பண்ணாங்கன்னால் கொஞ்சம் ஆமாம் மேம் ஆ எல்லாேருமே நிறைய பேர் ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கிட்டாங்க ஸோ உங்கள் ஆ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் கிட்டே போய் கலந்து பேச முடில எல்லாேரும் அவங்க அவங்க ஒப்பீனியன்னை சொல்கிறப் போது கேட்டுக்கிட்டோம் ஸோ கொஞ்சம் நாங்கள் அந்த ஒர்கெலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் பர்ஸ்னல்லாக வந்து பேசுகிறேன்னு சொல்லி இருக்காங்க உங்கள் ஈவென்ட்ஸ் பற்றி அப்படி யாராவது வந்தாங்கன்னால் கண்டிப்பாக நான் உங்களை

ஆமாம் மேம் ஆ ஆமாம் இல்லை மேம் உண்மைலேயே பயந்துகிட்டு தான் இருந்தோம் ஆ என்ன பட் ஆனால் எல்லாேருக்கும் சாஸ்ட்டிஸ் தான் இல்லை இல்லை எல்லாேருமே ரொம்ப டீசென்டாக எல்லாேருமே நல்ல ஒர்க் பண்ணாங்க யார்கிட்டேமே எந்த குறையும் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்க எல்லாமே பர்ஃபெக்டாக வெல்கம் கேர்ள்ஸில் இருந்து அவங்க கேட்ரிங் சர்வீஸ் பாய்ஸ்சில் இருந்து எல்லாேருமே நல்ல சூப்பராக பண்ணி இருந்தாங்க முக்கியமாக அவங்க அந்த டெக்ரேஷன் எய்ம்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப யுனிக்காக இருந்தது எல்லாேருமே ரொம்ப பாராட்டினாங்க ஆ ஆ கண்டிப்பாக ஆ அண்ட் அந்த ஃபோட்டோ ஷூட் அந்த பூத்தெலாம் அரேஞ்ச் பண்ணிங்கள்லே அதெலாம் ரொம்ப எல்லாேருமே இன்ஸ்டென்டாக ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கொடுக்குறது அதெலாம் கூட பரவாயில்ல உடனடியா ஃபோட்டோஸ் கிடைக்குதே ஃபேமிலி பிக்கு அப்படின்ட்டுன்னு ஸோ அதெலாம் கொஞ்சம் நல்ல யுனிக்காக இருந்தது இது வரைக்கும் நாங்கள் எந்த கல்யாணத்துலேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஆ

ஆ ஆ ஆ இல்லை அது ரொம்ப அட்ராக்டிவ்வாக இருந்தது மேம் ஆமாம் ஆமாம் இப்போ அது ரொம்ப அட்ராக்டிவ் கண்டிப்பாக ஆமாம் பிகாஸ் எல்லாேரும் இப்போ நம்ம வந்த எல்லாேருக்கும் வந்து எங்களோடய ஃபோட்டோஸை வந்து கல்யாணம் ஃபோட்டோஸ் ஆல்பம் வந்தப்போ ஒவ்வொரு வீடாக போய் காட்ட முடியாது ஸோ நீங்களே ஒரு மெமரபுல்லாக இதை க்ரியேட் பண்ணிவிட்டிங்க இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ பூத்து வச்சு ஸோ இந்த டேட்டு அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மென்ஷன் பண்ணி என்ன டே ஸோ அவங்க எப்போ பார்த்தாலுமே எங்கள் வீட்டு கல்யாணம் ஞாபகம் வரும் ஆ கண்டிப்பாக ஸோ நல்லாயிருந்தது மேம் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக தேங்க் யூ மேம்